இது நேஷனல் சூப்பர் மார்க்கெட்டுங்களா எங்களுக்கு ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ ஆரஞ்சு

ஒரு கிலோ ஆரஞ்சு ஒரு கிலோ திராட்சை ஒரு வாழைப்பழம் சீப்பு வேணுங்க இல்லை ஒரு கிலோ ஆரஞ்சு எவ்வளோ போகுதுங்க சரிங்க திராட்சை ஒரு கிலோ எவ்வளோ போகுதுங்க ஒன் ஃபிஃப்ட்டிங்களா வாழைப்பழம் சீப்பு ஒன்று ஒரு சீப்பு எவ்வளோ போகுதுங்க நூறுபாங்களா அதில் ஏதாவுது குறச்சு டிஸ்க்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களா சரிங்க மேம் நாங்கள் அட்ரெஸ் சொல்லட்டுங்களா இரநூத்தி தொண்ணூறு வடக்குத்தெரு மாடூர் கிராமம் கள்ளக்குறிச்சி வட்டம் பின்கோடு ஆறுநூத்தி ஆறு இரநூத்தி ஆறு ஹாஃப்னவரில் வந்துடுங்களா சரிங்க மேம் சரிங்க மேம் ஆப்பிள் மாதுளை இதெலான் எப்படி மேம் போகுது சரிங்க மேம் நாங்கள் வேணும்னா உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம் நீங்கள் இந்த மூணு பொருள் மட்டும் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க சரிங்களா வேணும்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்க மேம் தேங்க்யூ மேம்